எங்கள் வீட்டில் வளர்த்துற விலங்கு பூனை அதுக்கு மீனான்னு பேர் வச்சோம் அதை வந்து செல்லமா மீனு மீனுன்னு கூப்பிடுவோம் அதை வந்து நேரா நேரத்துக்கு அதுக்கு உண்டான பால் கருவாடு எல்லாம் வைப்போம் அப்புறம் டெயிலி அதை குளிப்பாட்டி அதுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சையெல்லாம் செஞ்சு பத்திரமா அதை பாதுகாத்துக்குறோம் வெளியூர் போகிற நேரத்தில் அதுக்குண்டானதை செஞ்சு வச்சுட்டு அதுக்காகவே வெளியூரில் அதிக நாட்கள் தங்காமல் நாங்கள் வந்துடுவோம்